நாங்கள் வந்து காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி குளிச்சு எல்லாருமே ஏழு மணிக்கெல்லாம் நமாஸுக்கு போகணும் ஆம்பளைங்க எல்லாம் ஏழு மணிக்குலாம் ஆம்பளைங்க நமாஸுக்கு போயிவிடுவாங்க அதுக்கப்பறம் நாங்கள் ம லேடிஸ் எல்லாம் குளிச்சு வீட்டில் குளிச்சிவிட்டு எல்லாருமே அவங்க வர வரைக்கும் நம்ப நமாஸ் எல்லாம் முடிச்சிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவங்க வந்து ஆம்பளைங்க வந்து குர்பானி கொடுப்பாங்க வந்து நமா முடிஞ்ச உடனே வந்து குர்பானி கொடுத்து ஆடை வெட்டி எல்லாருக்கும் இவங்க இவங்க பேரில் கொடுப்போம் நாங்கள் குர்பானி வந்து அவங்க அவங்க பேரில் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க பேருக்கு குர்பானி கொடுத்திட்டு அதுக்கப்பறம் எல்லாருமே டிஃபன் முடிச்ச பிறகால் எல்லாரும் எல்லாரும் உட்கார்ந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணி இப்போ கறி வந்து எல்லாரோடது கறியும் ஒரு ஒரே இதில் போட்டுருவோம் போட்டுவிட்டு அதுக்கப்பறம் எல்லாருக்கும் பங்கு போடுவோம் வீட்டுக்கு ஒரு பங்கு அதுக்கப்பறம் சொந்தக்காரங்களுக்கு ஒரு பங்கு அதுக்கப்பறம் ஏழைங்களுக்கு ஒரு பங்குன்னு சொல்லிட்டு மூணு பங்காக பிரிப்போம் பிரிச்சிவிட்டு வந்து அது கவரில் போட்டு அதை அதை போட்டு அவங்க அவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்திட்டு ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்திட்டு நம்ப வீட்டோட கறியை எடுத்து நாங்கள் வந்து சமைப்போம் சமைச்சி பிரியாணி சாப்புடணும் சமைச்சி ப்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூப்பிடுவோம் நாங்கள் எங்களோட பசங்களோட ப்ரெண்ட்ஸுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற அவங்கள்கெல்லாம் வேண்டியவுங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து பிரியாணி கொடுத்துட்டு அதுக்கப்பறம் நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்ட பிறகால் அதுக்கப்பறம் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கெல்லாம் போவோம் ஒரு சாயிங்காலமாக ஒரு நாலு மணிக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போவோம் போய்விட்டு வந்து போய்விட்டு அதுக்கப்பறம் அவங்ககிட்ட எல்லாம் முலாஹத் பண்ணிகிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிகிட்டு அவங்ககிட்ட வந்துருவோம்